நாங்கள் குளிர் காலத்தில் நெல் பயிர் வைப்போம் நெல் பயிர் வச்சால் அது குளுமையாக நல்லா இருக்கும் வெயில் நாளில் வச்சோமுன்னால் அது என்ன பண்ணுதோ அப்படியே கதிர் வரும் அப்படியே சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து அப்படியே கருகினே வரும் அதுக்கு மகசூல் எங்களால் அவ்வளோவா பார்க்க முடியாது வெயில் குளிர்காலத்தில் பார்க்குற மாதிரி வெய்யல் காலத்தில் பார்க்க முடியாது அதுக்கு அந்த பயிர் மல்லாட்டையை போட்டோம்னால் அதை அடிக்கடி ஒரு பத்து நாள் கழிச்சு பாஞ்சு நாள் கழிச்சு அப்படியே தண்ணி கட்டி தண்ணி கட்டினு அதுக்குனு நாள் காய் வச்சு விட்ரும் அது சரி ஆயிடும் மற்றது கேவுரு போட்டோம்னாக்க கேவுரு என்ன பண்ணுது அப்படியே கருகி கருகி கருகி கருகி இருந்த மகசூலுமே கொறைஞ்சி போகுது அதை நட்டாலும் அதுக்கும் நல்லா இல்லை கம்பும் நட முடியாது மல்லாட்டை போடலாம் எதனா ஒரு தோட்டாக்கால் பயிர் வெண்டக்காய் நடலாம் கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காய் வந்து வெய்யல் நாளில் நல்லாதான் இருக்கும் தண்ணி உடனே உடனே கட்டிணோம்னா கத்திரிக்காய் நல்லா தான் இருக்கும் தக்காளி கொஞ்சம் சூரியன் பட்ட மாதிரி காய் கொஞ்சம் நல்லாயிருக்காது அந்த காய் வெண்டக்காய் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா நல்லாயிருக்கும் எதனா பீன்ஸ்காய் இதலாம் அந்த காயிங்கல்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதனா தோட்டக்கால் பயிருலாம் கொஞ்சம் சிம்பிளாக வச்சால் அதலாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் நெல் பயிர் கொஞ்சம் இருக்காது